இந்த ஸ்வச் பாரத் அபியான் அந்த திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ எப்பட்னா ரெண்டு மூணு வருஷமாக சுற்றுப்புறத்தில் வந்து எப்படி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படினே தெரியாமல் இருந்தாங்க எக்ஸாம்புள் இப்போ வந்து காசை எடுத்துக்கிட்டோம் அப்படினா அங்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ ஸ்வச் பாரத் அபியான் திட்டம் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறந்தான் அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் வச்சு அதுக்கு கீழே நிறையா ஒர்க்கர்ஸெலாம் வச்சு அதை பார்த்துக்க மெயின்டேன் பண்ணிக்கிட்டிருக்காங்க இப்போ எக்ஸாம்புளுக்கு காலேஜ் ஸ்டூடென்ஸெலாம் வந்துட்டு என்எஸ்எஸ் என்சிசி கேம்ப் அப்படிலாம் போகிறோம்ல அங்கே வந்துவிட்டு அந்த கிராமப்புறங்களில் வந்துட்டு ஏன் இது மாதிரி குப்பை போடக்கூடாது தண்ணியெல்லாம் இப்படி யூஸ் பண்ணணும் அந்த அவேர்னஸ் கொடுத்து அதை மெயின்டேன் பண்ணுறது சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின் முறையில் வந்துவிட்டு இப்போ வெளிலெயெல்லாம் கிராமப்புறங்களில் இப்போ மரங்கள் வெட்டுகிறோம்ல அதை வந்துட்டு வெட்டாமல் கொஞ்சம் மரங்கள் வளர்த்து அதை வந்து இந்த ஆடு மாடு அதெல்லாம் கடிக்காமல் கொஞ்சம் வேலியெலாம் வச்சு கொஞ்சம் நீட்டாக மெயின்டேன் பண்ணுறது